என்னுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத அனுபவங்கள்னா நிறைய விஷயம் சொல்ல முடியும் உதாரணமாக பார்த்தீங்கன்னா எனக்கு கல்யாணம் ஆகிட்ட பிறகு ஒரு அஞ்சு வருசமா குழந்த தம்பி பாப்பா இல்லாமல் இருந்தாங்க அஞ்சு வருஷம் கழிச்சி பிறந்தது அது ஒரு பெரிய விஷயமாக நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறோம் என்னுடைய வாழ்க்கையில வந்து என்ன என்னுடைய வீட்டுக்காருக்கு அப்பா அம்மா இல்லை அவங்களுக்கு இல்லாத போது நாங்கள் தனியாக தான் இருந்தோம் ஒரு வீடு கட்டி நாங்கள் தனியாக போய் ஒரு வாழ்க்கைய ஸ்டார்ட் பண்ணிணோம் அது ஒரு பெரிய விஷயமாக நினைக்கிறேன் எப்போவுமே அதெலாம் மறக்க முடியாத வாழ்க்கையா இருக்கும் பெ சின்ன பாப்பா பெரிய பாப்பா பிறந்த அப்போவே எனக்கு ஆறு மாசத்தில் ஒரு வேலை கிடச்சிது அது ஒரு பெரிய விஷயமாக இருக்குது என்னென்னா அந்த வேலை கிடச்ச பிறகு நான் எல்லா தமிழ்நாடு முழுவதும் சுற்ற ஆரம்பிச்சிட்டேன் நான் கல்யாணம் ஆன புதுசில் கூட அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் வீட்டில் இருந்த அப்போ கூட பக்கத்தில் இருக்கிற ஒரு மூணு கிலோமீட்டரில் இருக்கிற ஏரியா கூட எனக்கு தெரியாது ஏன்னால் நான் போனதும் இல்லை யாராவது போகணும்னா கூட வேறு ஒருத்தரோடய துணையோடய தான் போவேன் அப்படி இருக்கும் போது இந்த வேலை ஒரு என்ஆர்எச்எம் வேலைன்றம்போது அஞ்சு பஞ்சாயத்து எனக்கு விட்டாங்க அந்த அஞ்சு பஞ்சாயத்து உடைய நானும் ஒரு அனிமேட்டராக இருந்தேன் அனிமேட்டர் வேலை செய்யும் போது ஒவ்வொரு ஏரியாவுக்கும் தனி தனியாக போகும் போது அந்த ஃபர்ஸ்ட்டு ஏரியாவை பார்க்கும் போது இந்த ஊரெலெலாம் இருக்குதா புதுசாக இருந்தது பார்த்த உடனே எனக்கு பயமாகவும் இருந்துச்சு இவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்க ஆளுங்க என்னென்னு சொல்லிட்டு அது ஒரு மீட்டிங்கு கண்டெக்ட் பண்ணிணோம் அந்த மீட்டிங் போனப்போ ஒரு அஞ்சு ஆம்பளை பசங்கள் ஒரு மூணு பொம்பளைங்கள் வந்தாங்க அய்யோ ஆம்பளை பசங்களாக இருக்கிறாங்களே இந்த ஆம்பளை பசங்க நம்ம எப்படி பேசுறது என்னா பேசுவோம்னு சொல்லும் போது தலைவரும் கூட இருந்தான்னு கூட இருந்தாங்க அப்புறோம் உக்கார வச்சி ஒரு மீட்டிங்கை கண்டெக்ட் பண்ணி மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிணோம் மீட்டிங்கும் நல்லபடியாக முடிஞ்சிச்சு எல்லோருமே நல்லா பேசினாங்க பை அப்போ எனக்கு ஒரு பெரிய சந்தோசமாக இருந்துச்சு பரவாயில்லையே இவங்க எல்லோருமே நல்லா பேசுகிறாங்க அப்போ நம்ம தான் அந்த மாதிரி நினச்சிக்கிறோன்னு சொல்லிகிட்டு அஞ்சு பஞ்சாயத்தில் அஞ்சு மீட்டிங்கையும் முடித்து முடிச்சதும் ஒரு பெரிய வெற்றியை கண்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு அந்த அஞ்சு பஞ்சாயத்தில் மாதம் மாதம் மீட்டிங் கண்டெக்ட் பண்ணுவோம் அதை முடித்து பிறகு ஒரு வருஷம் கழிச்சி ஒரு சுகாதார ஹெல்த்து மேளா அன்ன நடந்துச்சு அந்த சுகாதார ஹெல்த்து மேளாவில் ஒவ்வொரு நம்பர்ஸுங்களும் ஒவ்வொரு அனிமேட் வந்து ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது பேர் அறுபது பேரை வந்து கூட்டிகிட்டு வரணுன்னு சொல்லி சொன்னாங்க அப்படி கூட்டிகிட்டு வரும் போது நானும் என்னால் முடிஞ்சு அளவுக்கு அந்த அஞ்சு பஞ்சாயத்திலேருந்து ஆள் மெ மெம்பர்ஸுங்களை கூட்டிகிட்டு போனேன் கூட்டிகிட்டு போனே அப்போ நானும் ஒரு எழுவது எண்பது பேரை கூட்டிட்டு போனேன் அந்த எட்டு பேரில் நானு ஒரு எழுவது எண்பது பேரை கூட்டிகிட்டு போனது ஒரு பெரிய விஷயமாக இருந்துச்சு வந்தவங்க எல்லோருமே கலந்துக்கினாங்க கோலம் போட்டியில் கலந்துக்குனாங்க அந்த கோல போட்டி கலந்துக்கனவுங்களுக்கு அவங்களுக்கு ஒரு ப்ரைஸும் கொடுத்தாங்க அவ்வளோ அழகா கோலம் போட்டு ப்ரைஸ் வாங்கின்னு போனாங்க அதுக்கு வந்து ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்தவங்களுக்கு எங்களுக்கு ட்ராவல் மாதிரி ஒரு அமௌன்ட்டை கொடுத்தாங்க அது ஒரு பெரிய சவாலாக இருந்தது நான் வேலைக்கு போகாத பக்கத்து பாஞ்சாயத்து கூட பார்க்காதம் போது எனக்கு அதெலாம் கிடச்சப்போ ஒரு பெரிய சந்தோசமாக இருந்தது